ஹலோ அன்புபவனா நான் கோபியில் கச்சேரிமேட்லருந்து கால் பண்றேன் உங்கக்கிட்ட என்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது எனக்கு ரெண்டு தோசை ஒரு இட்லி ரெண்டு பூரி வேணும் ஜூஸில் என்னென்ன ஜூஸ்லாம் வெச்சிருக்கீங்க அப்போ எனக்கு வந்து ரெண்டு கோக் பாட்டில் கொடுத்துருங்க எவ்வளோ நேரம் ஆகும் கொண்டு வரதுக்கு இன்னும் கொ சூடு வந்து சூடாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருங்க ஏன்னா ஆறி போனால் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஓகே நீங்கள் கரெக்டாக எ நான் அட்ரஸ் சொல்கிறேன் இந்த அட்ரஸ்க்கு அனும்ச்சி வெச்சுடுங்க கோபி கச்சேரிமேடு பழைய எம் எம் காம்ப்ளக்ஸ் நம்பர் இந்த நம்பரு தான் நான் பேசுகிற நம்பர் தான் நோட் பண்ணிக்கோங்க